எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏர் கூலர் வாங்கணுன்னு ஆசைன்றதுனால ஆன்லைனில் ஏர் கூலர் பார்த்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கிவிட்டேன் வீட்டில் ஃபேன்லாம் நிறைய இருக்குது ஆனால் நம்ம உட்கார்ற இடத்துக்கிட்ட நம்மளுக்கு அவ்வளோவா காற்று வர மாட்டுதுன்றதுனால் நான் ஆன்லைனில் பார்த்து அதை பர்சேஸ் பண்ணேன் மேலே சீலிங் ஃபேன்லாம் மேலே இருக்கறதுனால் அவ்வளோவா காற்று வர மாட்டிக்கிது இப்போ ஏர்கூலர்னால் நம்ம எங்கே இப்போ உட்கார்றமோ பக்கத்தில் அதை வெச்சிக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டாகாமல் நல்லாயிருக்கும் அதனால் நான் யோசித்து ஆர்டர் பண்ணுணேன் அது வந்து பார்த்தோம்னா நம்ம நேரில் போயி வாங்கியிருந்தாக்கூட நல்லாயிருந்துருக்குமா என்னன்ற மாதிரி தெரியல ஆன்லைனில் பார்த்து நான் வாங்கினேன்றதுனால அது எனக்கு ரெண்டு மூணு தடவை ஏ வேலை கா வேலை கொடுத்துருச்சி அது நாங்கள் வாங்கின காசை விட இப்போ வேலை அதிகமாக வேலை பார்த்த காசு தான் அதிகமாகருக்கு நாங்கள் வாங்கினது பாதிக்கு பாதினால் அதை விட டபுள் மடங்காக இப்போ நம்ம வேலை பார்த்துருக்கோம் அது என்னன்னு தெரில இப்போ அதிகமாகவே வேலை கொடுக்குது அது நான் வாங்கினது வாங்கினது நான் ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன்றதுனால அது அப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஒரு வேளை நேரில் போயி வாங்கியிருந்தா நல்லாயிருந்துக்குமோ என்னன்றது தெரியல இப்போ ஏர்கூலர்லாம் நம்ம ரொம்ப நாள் வரும் அப்படின்ற மாரி நான் வாங்கிட்டேன் ஆனால் அது பார்த்திங்கனா ஒரு ஓன் மந்த்து கூட எனக்கு ஒழுங்காக வரல அதோட வாரண்ட்டி அதுக்கு எவ்வளோ வாரண்ட்டி இருக்குன்றதும் எனக்கு தெரில ஏன்னா நம்ம நேரில் வாங்கியிருந்தனாக்கா நம்ம கடைக்கு எடுத்துட்டு போயி கேக்கலாம் இது ஆன்லைனில் வாங்கிட்டேன்றதுனால் அதுக்கு எவ்வளோ நாள் வாரண்ட்டி இருக்குன்றது தெரியல அவங்கள்ட்டியும் நம்மளால போயி கேட்க முடியாது அது நான் வாங்கினது வாங்கினதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கனா நெகட்டிவாக தான் இருக்குது